வணக்கம் தமிழ்நாட்டுல பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள்னா ஒன்று சொல்லலாம் வருசம் வருஷம் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அதில் இடம்பெறக்கூடிய மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் முக்கியமாக இந்த குறவன் குறத்தி ஆட்டம் வள்ளி தெய்வானை திருமணம் இந்தமாரி நிறையா கலாச்சார நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதுமாதிரி பொங்கலில் பார்த்திங்கன்னா பெரும் நிகழ்வா வந்து எருதாட்டம் போடுவாங்க அதுவும் வந்து நம்ம கலாச்சார முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அவற்றை அவங்களோட வீரத்தை பறைசாற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எருதை வந்து அடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதையும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரசித்து பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லேயும் பண்டிகை நாட்களிலேயும் வந்து பார்த்திங்கன்னா விழாக்கோலம் தான் தமிழ்நாட்டுல இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பண்டிகை நாட்கள் வந்து அந்த மாரியம்மன் பண்டிகை காளியம்மன் பண்டிகை இந்தமாதிரி விழா நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான கலாச்சார முறையில் இருக்கக்கூடிய கலை கண்காட்சிகள் போடுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வில் வில்லுப்பாட்டு பரதம் நாட்டியம் அதேமாதிரி பொம்மலாட்டம் தெருக்கூத்து இந்தமாதிரி ஏகப்பட்ட கலாச்சார நிகழ்வுகள் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது அப்போ அந்த காலத்தில் நடத்தக்கூடிய சில கண்ணகி உரையாடல் அது அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு பார்வைக்கும் ஒரு ரொம்ப புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் தமிழ்நாட்டுல கலாச்சார நிகழ்வுகள்லாம் இவ்வளோ இருக்கா

குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு நம்ம மரபு பண்புகளை வந்து குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வகையாகவும் நம்மளுக்கு அமையுது கலாச்சார நிகழ்வுகள குழந்தைகள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் வந்து பழைய தமிழர்களோட பண்பாடு பாரம்பரியம் இதை பற்றிலாம் நம்பளுக்கு இவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்குது அதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தொன்றுதொட்டு அவங்க மூதாதையர்கள் வந்து வழி வழியா செஞ்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஒரு நிகழ்வ வந்து தொழிலாகவே பாக்கிறாங்க சும்மா இது மட்டும் இல்லாமல் அவங்களோட உயிராக உயிர் நாடியாகவும் நெனைச்சி அந்த கலாச்சார நிகழ்வுகள்ல அவங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதை பற்றி இன்னும் சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம் நீங்கள் பாத்திருப்பீங்கனு நினைக்கிறேன் மயிலாட்டம் எருதாட்டம் பொய்க்கால் குதிரை அந்தமாதிரி எல்லாம் அதேமாதிரி அடவு கட்டி ஆடுறதுன்னு சொல்வாங்க வேஷங்கட்டி ஆடுவாங்க இப்போ மாரியம்மன் பண்டிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அம்மன் மாதிரியே வேடம் அணிந்து அந்தமாதிரிலாம் கூட ஆடியிருக்காங்க அதெல்லாம் பாக்கிறதுக்கே ஒரு பெரும் ஒரு பெரும் மலைப்பா இருக்கும் ஒரே வியப்பாக இருக்கும் இந்தமாதிரிலாம் கலாச்சார நிகழ்வு வந்து நடந்துட்டு தான் இருக்குது அது இன்னும் அழியில பரவாயில்ல அதை எடுத்து இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற வரையிலும் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கிது மன உறுதியும் கிடைக்கிது தமிழில் வந்து இப்போ தொன்றுதொட்டு பாரம்பரியமாக வரக்கூடிய எல்லா வகையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரும் பங்கை தான் நம்மளுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கலாச்சார நிகழ்வுகள் மூலிமா குழந்தைகளுக்கு போய் சேருதுன்னு நெனைக்கும்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது அதேமாதிரி சந்தோஷமாவும் இருக்கும் குழந்தைகளும் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இந்தமாதிரிலாம் வந்து கலாச்சார நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு